பங்குச்சந்தை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் தெரிந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் டிஜிட்டல் அ டிஜிட்டல் ஆப்ஸ் இந்தியாவில் பங்குச்சந்தை வர்த்தகத்தை எப்படி மாற்றி உள்ளதுங்ற ஆனால் டிஜிட்டல் ஆப்ஸ் வந்தப்புறம் மே இந்தியாவில் எல்லாமே ரொம்ப மாறிவிட் மாறிடுச்சு முன்ன மாதிரியெல்லாம் இது இல்லை டிஜிட்டல் எல்லா டிஜிட்டலிலே பண்ணிகிறாங்க எல்லாமே ஆன்லைனிலே பண்ணிகிறாங்க எல்லாமே ஆன்லைனிலே வாங்கிக்கிறாங்கங்றாங்க ஆனால் சின்ன வியாபாரிங்களெலாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக் தொற்று ஏ கொரோனா வரும்போது சின்ன வியாபாரிங்கள் தான் எவ்வளோவோ ஹெல்ப் பண்ணிணாங்க எல்லா கடைங்கள் திறந்து வைச்சாங்க எல்லாம் பண்ணிணாங்க டிஜிட்டலிலே எல்லா இப்போது ம மக்கள் வந்து எல்லாமே டிஜிட்டலிலே பண்ணுறதுனால சின்ன வியாபாரிங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகுது அவங்களையும் நினைக்கிணும் எல்லா டிஜிட்டல் எல்லாம் ஃபோன்பே கூகுள் பே என் சொல்லி பண்ணிகிறாங்க முன்னல்லாம் பேங்க்கு பேங்க்கில் போய்விட்டு ட்ராப் பண்ணி காசு காசு எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ எல்லாம் ஃபோன்பே ஆன் பேன் ஆன்லைன் பேன்னு வந்துருச்சு அதில் வந்து டிஜிட்டல் எல்லாம் எவ்வளோ வளருதோ அவ்வளோ ரிஸ்க்கும் நிறையே இருக்குது டிஜிட்டலில் தங்க விலை அப் கிடு கிடுன் ஐம்பதாயிரத்து கிட்டே வந்துடுச்சு எல்லாமே பங்குச்சந்தையில் ஏற்றம் இறக்கம் இருக்குது ஆனால் எல்லாதுமே ஏற்றமாக தான் இருக்குது தவிர எதுவுமே இறக்கற மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தான்